எங்கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் மூணு பேர் ரெண்டு தங்கச்சி ஒரு தம்பி என் ஃபஸ்ட்டு தங்கச்சிக்கும் எனக்கும் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும் அவள் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாள் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அவள் வந்து கொஞ்சம் இதாகதான் படிப்பாள் ஆனால் நான் கொஞ்சம் நல்லா படிப்பேன் ஏதாவது ஒரு விஷியம் கேட்டால் கூட டக்குனு வந்து பேசமாட்டாள் போமாட்டாள் ஆனால் எங்கிட்ட வந்து கேட்டாங்கனால் நா அதுக்கு பதில் சொல்லுவேன் நல்லா பண்ணுவேன் அதேமாரி நான் சாப்பிட்டேன்னா வேலை செய்வேன் சாப்பிடாம இருந்தேன்னால் வேலை செய்யமாட்டேன் ஆனால் என்ன என் ஃபஸ்ட்டு தங்கச்சி என்ன பண்ணுவாள்னா சாப்பாடு போடாமல் இருந்தால் நல்லா வேலை செய்வாள் சாப்பாடு போட்டுட்டாங்கனால் வேலை செய்யவே மாட்டாள் அவள்கிட்ட இருக்கிற ஒரு குணம் என்னன்னா யார் தான் திட்டினாலும் அடிச்சாலும் போனாலும் அவள் அமைதியாக பொறுத்து போய்டுவாள் எதிர்த்து பேச மாட்டாள் அடிச்சாலும் அடி வாங்கிப்பாள் ஆனால் நான் அப்படி கிடையாது யாராவது என்ன திட்டிட்டாங்கள் போய்ட்டாங்கனா அவங்களை நான் திட்டிடணும் போய்டணும் அப்படினு நினைப்பேன் அவள் ரொம்ப அமைதியாக இருப்பாள் ஆனால் என் சின்ன தங்கச்சி அப்படியே என்னை மாதிரியே ஃபேஸ்லயும் என்னை மாதிரியே இருப்பாள் உருவத்தில் எல்லாத்திலையுமே என்னை மாதிரியே இருப்பாள் என் கேரக்ட்ரு என்னவோ அது நான் என்ன பண்ணுறனோ அதை அப்படியே பண்ணுவாள் அவக்கிட்ட பேசவே பயப்புடுவேன் ஐயோ நம்ம ஏதோ ஒன்று தப்பாக பேசி அவளும் அதே நான் என்ன பேசுகிறனோ என் ஆக்டிவிட்டீஸ் என்னவோ அதை அப்படியே பண்ணுவாள் அதனாலே எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது என்னை மாதிரியே பண்ணுவாள் நான் என்ன திங்க் பண்ணுறேன்னோ எல்லாமே அவள் பண்ணுவாள் அவளுக்கும் எனக்கு ஒன்று என்ன டிஃப்ரெண்ட்டுனால் அவள் கொஞ்சம் பயப்படுவா ஆனால் நான் பயப்பட மாட்டேன் எதாக இருந்தாலும் என் தம்பி வந்து ரொம்ப எங்க ரெ எங்கள் மூணு பேரையும் கலந்தவன் அவன் அமைதியாகவும் இருப்பான் கோவமும் படுவான் எல்லாமும் பண்ணுவான் ஆனால் வந்து நாங்கள் மூணு பேரும் கருப்பாக இருப்போம் என் தம்பி மட்டும் வெள்ளையாக இருப்பான்